ஹலோ ஆமாம்மா ட்ரினிட்டி ஸ்கூல் ப்ரின்ஸ்பல் பேசுகிறேன் வணக்கம்மா சொல்லுங்கள் ஆமாவா எந்த ஸ்கூலில் படிச்சாங்க பத்தாம் வகுப்பு அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் எத்தனை மார்க் எடுத்துருக்காங்க ம் ரொம்ப மகிழ்ச்சிம்மா சொல்லுங்கள்ம்மா அப்படிங்களா உ உங்கள் பொண்ணு எடுத்துருக்கற மதிப்பெண்ணுக்கு கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் குரூப் கிடைக்கும்மா ஃபர்ஸ்ட் குரூப்புன்றது அதாவது மேக்ஸ் பயோலஜி கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது எங்கள் ஸ்கூலில் வந்துவிட்டு போக்குவரத்து வசதி இருக்குதும்மா நீங்கள் எந்த ஊர்லேருந்து கால் பண்ணுறீங்க ஆமாவா சரிம்மா நான் ஹோசூர் டூ கிருஷ்ணகிரின்றது வந்துவிட்டு எங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் ஸ்கூல்லேர்ந்தே இருக்குது ஹா ஹாஸ்ட்டல் ஃபெசிலிட்டியும் கண்டிப்பாக இருக்குதும்மா ரொம்ப சேஃப்ட்டியான ஹாஸ்ட்டல்லு அதாவது கேர்ள்ஸுக்கு தனியாக பாய்ஸ்க்கு தனியான்ற மாதிரி ஹாஸ்ட்டல் இருக்குது நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை பேரன்ட்ஸ் வந்து உங்கள் கிட்ஸை வந்துவிட்டு பார்த்துட்டு போகலாம் அதாவது சண்டே அன்னிக்கு மட்டும் நீங்கள் வந்து மற்ற குழந்தைங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி பார்த்துட்டு போகலாம் அதாவது சேஃப் ஃபஸ்ட்டு ஹாஸ்ட்டல் இருக்குதும்மா பெண் பிள்ளைகளுக்கு தனியாக ஆண் பிள்ளைகளுக்கு தனியாக ஆமாம்மா ஹாஸ்ட்டலில் உணவு வந்துவிட்டு ரொம்பவும் தரமாகவும் நல்லா ஹைஜீன் ஹைஜீனிக்காகவும் நல்லா நியூட்ரியண்ட் வேல்யூவோட இருக்கற ஃபுட்டை வந்துவிட்டு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் கிட்ஸுக்கு அதனால் நீங்கள் எந்த வித கவலையும் இல்லாமல் குழந்தைய வந்துவிட்டு எங்கள் பள்ளிக்கூடத்தில் சேர்கலாம்மா ஆமாம் ஃபீஸ் வந்துவிட்டு ரீசனபில் தான் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்ச்சரை வந்துவிட்டு ஸ்கூலில் வந்து கேட்டீங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க எந்த க்ளாஸ்க்கு எவ்வளோ ஃபீஸுன்னு சொல்லிவிட்டு அதில் இருக்கும் நீங்கள் வந்துவிட்டு ஃபீஸை ஒரே தவணையாக இல்லாமல் மூன்று தவணைகளாக அதாவது டேர்ம் ஃபீஸ் த்ரீ டேர்ம்ஸாக பிரிச்சு கொடுத்துருக்கிறோம் ஃபர்ஸ்ட் டேர்ம் செக்கண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் இன்ற மாதிரி நீங்கள் த்ரீ டேர்ம்ஸில் வந்துவிட்டு உங்கள் ஃபீஸை கட்டி முடிச்சிரலாம்மா ஆமாம் ஆ ஆ பஸ்ஸு ஃபீஸு மட்டும் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு அட்மிஷன் போடும்போது பஸ் ஃபீஸு ஒரே தவணையாக செலுத்துற மாதிரி பார்த்துக்கோங்கம்மா ஆமாம்மா ஆமாம்மா ஹாஸ்ட்டலுக்கு வந்துவிட்டு சாப்பாட்டுக்கும் தங்கறதுக்கும் ஒன்னாக சேர்ந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்ச்சர் தருவாங்க நீங்கள் வந்துவிட்டு மா ரொம்ப சேஃப்ட்டிம்மா ஹண்ரட் பர்சென்ட் சேஃப்ட்டி தனியாக கேர்ள்ஸ் தனியாக பாய்ஸு எல்லா வசதிகள் ஃபேன்னு லைட்ஸு அதாவது பேக்அப்போட கரண்ட்டு போய்டுச்சுன்னா எலக்ட்ரிசிட்டி பேக்அப்போட நல்ல வசதியாக பசங்க உட்காந்து படிக்கிறதுக்கு நல்லா ஹால் மாதிரியுமான எப்பையுமே ஆசிரியர்கள் வந்துவிட்டு அவங்க கவனிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரியுமான ஆசிரியர்கள் ஹாஸ்ட்டலில் இருக்கற மாதிரியான ஹா ஆசிரியர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க அதனால நீங்கள் எந்த வித கவலையும் இல்லாமல் எங்கள் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாம்மா கண்டிப்பாக நீங்கள் வந்துவிட்டு ஸ்போர்ட்ஸ் வேணும்ன்னு கேட்டீங்கன்னா ஸ்கூல் முடிஞ்சு ஒரு மணி நேரம் ஸ்போர்ட்ஸுக்குனே எங்கள் ஸ்கூல்லேர்ந்து ஒதுக்கிருக்கோம் அதில் வந்துவிட்டு நீங்கள் சேர்றதுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது ஒரு குழந்த வந்துவிட்டு இன்ட்ரெஸ்ட்டடாக இருந்துச்சுன்னா அந்த ஃபோர் ஓ க்ளாக் ஸ்கூல் முடியுதுன்னா ஃபோர் டூ ஃபைவ் கண்டிப்பாக அவங்க ஸ்கூலில் இருந்து எந்த விளையாட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அந்த விளையாட்ட அவங்க விளையாடிவிட்டு போகலாம்மா ஆமாம் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்கம்மா பார்த்து அட்மிஷன் போட்டுக்கலாம் சரிம்மா தேங்க் யூ